இப்போ தமிழ்நாட்டில் வேளாண்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண் உற்பத்தியில் வந்து பயிரிடுகிற நெல் கோதுமை நெல் கோதுமை பயிர் வகைகள் உளுந்து இதெல்லாம் வந்து பயிரிடுகிறாங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் நெல் பயிர் உளுந்து இதான் அதிகமாக பயிரிடுவாங்க பயிரிடுதல் வந்து எள் பயிரிடுவாங்க இதெல்லாம் பயிரிடுவது வந்து பயிர் பயிர் செய்து மற்ற நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து அனுப்புவாங்க அந்த நாட்டில் விளையிறது வந்து வந்து நமக்கு அனுப்புவாங்க கோதுமையை வந்து வந்து அடுத்த வேறொரு நாட்டுலேருந்துதான் நம்ம வந்து கோதுமை வந்து வாங்குவோம் நம்ம நாட்டில் விளையிறது வந்து அது வந்து ஏற்றுமதி பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து பொருளை மாற்றி பண்டமாற்றம் செஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டில் வந்து வேளாண்மை துறையில் மற்ற தொழில அல்லது துறைகள் வந்து எவ்வாறு கூட்டு பணி செய்கிறதுனு கேக்குறீங்க கூட்டு பணி இப்படிதான் கூட்டு பணி செய்கிறாங்க நம்ம நாட்டில் விளையிறது வந்து அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து வந்து நம்ம பொருளை வாங்கிக்கிறோம் நெல்லுக்கு பதில் நெல்லை கொடுத்துட்டு கோதுமையை வந்து வாங்கிக்கிறோம் நம்ம